நம்மளோட வீட்டை நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளை சுற்றி இருக்க இடமும் நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிணும்னு நமக்கே ஒரு மைண்ட்செட் வரும் அதுக்கும் முன்னாடி பேசிக்கான ஒரு திங் என்னன்னா நம்ம நம்மள நீட்டாக வச்சுக்கணும் அட்லீஸ்ட் டெயிலி ஒரு டைம் ப்ரெஷ் பண்ணி ஒரு டைமாவது பாத் பண்ண ட்ரை பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கனா மார்னிங் பாத் பண்ணுறதே ரொம்ப ஸ்கிப் பண்ணிடுறாங்க ப்ரெஷ் கூட பார்த்திங்கனா மவுத் வாஷ் வச்சுக்கிறாங்க காலையில் மவுத் வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக அவங்க பாட்டுக்கு பார்த்திங்கனா காஃபி குடிச்சுட்டு அவங்களோட ஒர்க்கை பாக்கிறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு ஹேபிட்டு ஏன் நான் சொல்கிறேன்னா பின்காலத்தில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் இப்போ நமக்கு தெரியாது எல்லாம் ஒரு ஃபாட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜில் இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த வலி எல்லாம் நமக்கு தெரியும் இதை வந்து நான் வந்து சும்மா வெறும் பேச்சுக்கு சொல்லல நான் வந்து நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதோடு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கனா நம்ம வீட்டை அட்லீஸ்ட் மந்த்லி டுவைஸாவது நம்ம க்ளீன் பண்ணணும் அட்லீஸ்ட் மந்த்லி வைஸ் டுவைஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன் டைமாவது நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக டஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா டஸ்ட்டு இருக்குறதுனால டஸ்ட்டு அலர்ஜி வரும் அதனாலேயே வந்து பார்த்திங்கனா கோல்ட் அண்ட் காஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மூலியமாக நிறையா பேத்துக்கு ஃபீவரும் வந்திருக்கு அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கனா ட்ரெயினேஜை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் எல்லார் வீட்டுலையுமே பார்த்திங்கனா அட்லீஸ்ட் செஃப்டிக்ட் டேங் அப்படினு ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எல்லோருமே இம்பிளிமெண்ட் பண்ணி வைச்சா மட்டும் தான் நம்மளால அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ரோட்லியும் பாத்திங்கனா ரோட்டோரத்துல இருக்க ட்ரெயினேஜஸ் எல்லாத்தையும் கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல அது ஸ்டாம் ஆகி நின்னால் கூட அதுவே நமக்கு வந்து ஒரு டிஸீஸ் வர்றத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கனா நம்ம வந்து நம்மளோட ரோடை வந்து ப்ராப்பராக கரெக்டான ஸ்ஃபெசிலிட்டிஸோட ஸ்ஃபெசிலிட்டிஸோட இருக்கான்னு செக் பண்ணணும் ஏன்னா நம்ம ரோடு சரியாக இல்லைன்னா கூட பார்த்திங்கனா அதுவே நமக்கு வந்து ரோடு டேமேஜாக இருந்தால் என்ன நடக்கும் ஈஸியாகவே பைப்பெல்லாம் பிரேக் ஆகியிருக்கும் ஸோ அந்த தண்ணி வர்றது பார்த்திங்கனா நமக்கு வந்து பிளாக் கலரில் வரும் அது ஏன்னா அந்த ரோட்டில் இருக்க டஸ்ட்டு அதே மாதிரி சேண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வரும் ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி மூலியமாக கூட பார்த்திங்கனா அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இது எல்லாம் பார்த்திங்கனா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு ப்ரிக்காஷன் தான் நான் இதைன்னு மட்டும் சொல்லல பேசிக்காக நம்ம வண்டி க்ளீன் பண்ணுறதுல இருந்து கூட நான் சொல்கிறேன் அதே மாதிரி டிரெஸ்ஸஸையும் பார்த்திங்கனா வாஷ் பண்ணி போடணும் சும்மா ஒரு டைம் போட்ட டிரெஸ்ஸையே மறுபடி ஒரு டூ டேஸ் கழித்து மறுபடியும் அதை வாஷ் பண்ணாமல் போட்டோம்னா நமக்கே தான் அது அஃபெக்ட் ஆகும் இது எல்லாம் என்னன்னு பார்த்திங்கனா நம்ம பாடியில் இருக்க ஸ்வெட் எல்லாம் பார்த்திங்கனா நம்ம டிரெஸ்ஸில் ஒட்டியிருக்கும் ஸோ அதுவே ஒரு பேட் பேக்டீரியாவாக நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு